ஹலோ ஹலோ யார் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம்

சரி எந்த எடம்னு சொல்கிறீங்களா ஆ சரிங்க சரி எந்த எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுனா எதனா பண்ணணுமா ஆ நீங்கள் அதுக்கு ஆனால் அதுக்கு தனி பேமண்ட் வரும் சார் டீஜே ஸ்டேஜ் டெக்கரேஷனு எல்லாம் நாங்கள் பண்ணிக் கொடுத்துருவோம் சார் ஆனால் போட்டோகிராஃபிக்கும் இதுக்கும் தனித்தனியாக தான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் ஆ ஓகே சார் டேட்டு மட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறீங்களா ஆனால் ஆ இதே தான் இதே தான் நான் இன்னொரு நம்பர் தர்றேன் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க ரெண்டு நம்பரு நைன் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் டபிள் டூ நெஸ்ட்டு வேறு எதுனா டவுட் இருக்கா

ஆ வேறு எதுனா டவுட் இருக்கா நேரில் வருவோம் சார் இல்லை இல்லை அமௌண்ட்டு அமௌண்ட்டு விஷயம் தான் இங்கே கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஒர்க் இருக்குது நீங்களே கூட வாங்களேன் நாளைக்கு கூட வாங்க இல்லைனா நாளைக்கு நாளான்னைக்கு கூட கொஞ்சம் எனக்கும் இங்கே ஒர்க்கு நிறைய இருக்குது சேத்பட் தெரியுமா சேத்பட் சேத்பட் திருவண்ணாமலையே தான் இந்த மாதா கோவில் கூட இருக்கும் பாருங்கள் மாதா கோவில் ஆ கரெக்டாக மாதா கோவிலுக்கு எதிர்த் எதிராப்புலே நீங்கள் மட்டும் வந்தால் போதும் ஃபேமிலிலாம் வேணாம் ஆ அதேமாரியே இந்த கல்யாணத்துக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் அந்த வெட்டிங் இதுலாம் வேணுமா உங்களுக்கு ஆல்பம் மாதிரி ஆ எந்தமாரி ஆல்பம் வேணும் உங்களுக்கு குவாலிட்டி அது புரியுது சைஸு கேக்கிறேன் பெரிய சைஸா இல்லை மீடியமா

அதலாம் பண்ணிக்கலாம் பேனரும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டேயே எல்லாம் அடித்து தர்றோம் ஆ வாங்க சார் வாங்க சார் அமௌண்ட்லாம் நாளைக்கு பேசிக்கலாம்

ஆ ஓகே சார் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பவா இல்லை அப்படியே உங்களுக்கு இப்பயே சொல்லவா ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே தேங்க்யூ